கூகுள் பே யூஸ் பண்ணிருக்கேன் என் பெரிய பையன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஒரு சில நேரம் பணம் அனுப்ப வசதியாக இருந்தாலும் ஒரு சில நேரம் சிரமமாகத்தான் இருக்குது என்ன பணம் ஒரு சீக்கிரம் போய் சேருது இல்லைனா போகாமல் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் எடுத்துக்கிறாங்க அந்த பணம் நமக்கு மூன்று நாள் கழிச்சி திரும்ப வருகிறது ஒரே ஒரு நன்மை ஜிபேயில் என்னென்னா வங்கிக்கு போகாமலே உடனே எங்கே இருந்தாலும் எங்கே வேண்டுமானாலும் பணத்தை அனுப்புவதற்கு அனுப்பலாம்